எங்கள் பக்கத்தில் வந்து கவலை மீன் கானாங்கத்தை மீன் சங்கரா மீன் சீலா மீன் இதெல்லாம்தான் நிறையா நாங்கள் வா வாங்குவோம் அதில் வந்து கா ஸ் கானாங்கத்தை மீன் வந்து வறுக்கிறதுக்கு வாங்குவாங்க இந்த சங்கரா மீனும் வறுக்கிறதுக்கு வாங்குவாங்க வந்து வேறு மீன் வந்து எல்லாம் வஞ்சிரம் அதெல்லாம் விலை ஜாஸ்திங்றதுனால அது யாரும் ஜாஸ்தி வாங்க மாட்டாங்க வந்து வஞ்சிரம் வந்து கிலோ எட்நூறுரூவாயோ ஒம்பது நூறு தொள்ளாயிரம் ரூபா இருக்கும் இது வந்து க கானாங்கத்தை வந்து இரநூறுவா இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி இருக்கும் கவலை மீன் வந்து அதுதான் நூறுரூவா நூற்றிப் பத்து ரூபா இருக்கும் கிலோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஜாஸ்தி வந்து கவலை மீன் வாங்கிக்குவாங்க சங்கரா மீன் வந்து இரநூறுவாய்க்கு மேலே இருக்கும் அதே போல் வந்து கானாங்கத்தை மீனும் இரநூறு இரநூத்தம்பது இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஜனங்கள் கொஞ்சம் கம்மியாகதான் வாங்குவாங்க இந்த கவலை மீனுங்றதுனால அது வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அது தான் வியாபாரம் அதிகமாக ஆகும் எங்கள் பகுதியில்